நான் ஆன்லைன்லந்து வீட்டுக்கு தேவையான திங்ஸ் ஒரு ரெண்டு மூணு ஆர்ட்ரு போட்டேன் அதில் ஒன்று முதல்லன்னு சொல்லப்போனா ஊஞ்சல் அது வந்து அழகாக இருக்கும் ஊஞ்சல் வந்து நாங்கள் ஆர்ட்ர் போட்யிருந்தோம் எங்களுக்கு ஊஞ்சல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அதனால ஊஞ்சல் ஆர்ட்ரு போட்டு ஆர்டர் ஊஞ்சல் வந்துது அந்த கம்பி பலகை எல்லாத்தயோடையும் சேர்ந்துதான் ஊஞ்சல் வந்துது அந்த ஊஞ்சல் நாங்க ஊஞ்சல் வந்து ரொம்ப அழகாக இருந்தது ஆடுரத்துக்கு நாங்கள் ரெண்டு ஊஞ்சல் போட்யிருந்தோம் ஒன்று வந்து ரெண்டு மூணு பேர் ஆட்றா மாதிரி இருக்கும் ஐயிரு வீட்டில் இருக்கிறா மாதிரி இருக்கும் ஊஞ்சல் இன்னோன்று வந்து குருவி கூடு கட்டுற கூடு மாதிரி இருக்கும் அது ஆங்கிலத்தில் எனக்கு சொல்ல தெரியலை அழகாக இருக்கும் அதுலதான் நான் அதுலதான் தனித்தனியாக போட்யிருந்தன் ஒன்று ஹாலுக்கு இன்னோன்று என்னோட ரூமுக்கு போட்யிருந்தோம் அது ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும் அதில் இருக்கிறது நிறைய பேர் சொன்னாங்க எங்கே வாங்குனீங்க ரொம்ப அழகாக இருக்குன்னாங்க அவ்வளோ அழகாக அவ்வளோ இதாக இருந்துச்சு ஊஞ்சலில் அந்த ஊஞ்சல் ஆட்றது அதோட கலரு இதல்லாம் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருந்துது ரெண்டாவது வந்து ஆன்லைனில் வந்து நான் டிரஸ் ஆர்ட்ரு போட்யிருந்தோம் ஒரு பத்து பதினஞ்சு டிரஸ் டீம் டிரஸ்சு ஆர்ட்ரு போட்யிருந்தோம் இங்கே கோயில் ஃபங்சனுக்கு சட்டையும் டிரஸ்சும் அழகாக அந்த கலரும் நல்லாயிருந்துச்சி கிலாத்தும் நல்லாயிருந்திச்சி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நான் ஆர்ட்ரு போட்டு வாங்குனது எனக்கு அது ரொம்ப மனசு இதாக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப இந்த அந்த சட்டை இதலான் நல்லாருந்துச்சு அதோட வேட்டி குர்தா மாடலில் போட்யிருந்தோம் அவ்வளோ அழகாக இருந்துது கலரும் ரொம்ப அழகாக இருந்துது நாங்கள் டபுள் கலர் மிக்சிங்கில கேட்டோம் அதே மாதிரி இருந்திச்சு ரொம்ப அழகாக இருந்துது பார்க்குறதுக்கு மூணாவது சொல்லப்போனா நாங்கள் வீட்டுக்கு வந்து டேபுள் வாங்கினோம் வாங்கினோ டேபுள் ஏர்கூலர் வாங்கினோம் டேபுள் வந்து ஸ்டாங்காக நல்லாயிருந்துச்சு ஏர்கூலர் ரொம்ப அழகாக இருக்கு ரொம்ப ஜில்னஸ்ஸாக இருக்கு கரண்டை கம்மி தருது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு இது ரொம்ப என்னால் மறக்க முடியாது இதெலாம் அழகாக ரொம்ப வரவுங்களா கேட்குறாங்க எங்கே ஏர்கூலர் ரொம்ப சூப்பராக இருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுலாக இருக்கு ஏர்கூலர் போட்ருக்குறது டேபுளும் லேப்டாப் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ஃபிஷ் பவுல் எடுத்து வக்கிறதுக்குலா ரொம்ப டேபுள் யூஸ் ஆவுது ரொம்ப ந இதுதான் நான் ஆன்லைனில் போட்டு என்னோட ப்ரொடக்ட்டு ரொம்ப நன்றி வாழ்க வளமுடன்